நிறுவனன்னு பார்த்தீங்கன்னா கேஆர் கேஆர் நிறுவனன் ஸோ கேஆர் பஸ் டிராவலிங் நிறையாவே அதாவது கேஆர் நிறுவனம் எங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனம் நிறைய பஸ்ஸு சின்ன டிராவல் பதினெட்டு பேர் போகிற மாதிரி டிராவல் காரு அந்த மாதிரி நிறையாவே வெச்சுருக்காங்க ஏதாவது வேணும் எங்கேயாவுது போகணும் ஃபங்க்ஷன் இல்லை நல்லது கெட்டது அந்த மாதிரி போகணுன்னா அவங்ககிட்ட சொன்னமுன்னா அவங்க பண்ணித்தருவாங்க கிலோமீட்ருக்கு பத்துருபா பன்னெண்ட்ருபான்னு சொன்னால் சொன்னால்க்கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொடுங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க எட்டுருபா அந்த மாதிரி ரேஞ்சுல் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பக்கம் எங்கூர் பக்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த க நிறுவனம் வந்து நல்லாவே பண்ணுறாங்க நிறையா இது பண்ணி நல்லாவே பண்ணுறாங்க